ஹலோ கேட்குதுங்க ஆ நாங்கள் நாங்கள் நிர்மலா ஸ்கூல்லேருந்து பேசுகிறோங்க என்ன யூனிஃபார்ம்லாம் ரெடி ஆகிடுச்சிங்களா

ஆ இது ஸ்கூல் வேறு திறந்தாச்சிம்மா அவங்க வேறு ஐயோ பசங்க வேறு யூனிஃபார்ம் கேட்டுட்டு இருப்பாங்க ஏன்னால் அவங்க அப்பா அம்மா வந்து அதுக்குள்ள கேட்க ஆரம்பித்துட்டாங்க ஏன்னால் பணம் கட்டிட்டாங்க அவங்க டிரஸ் இல்லைங்களா பேக் இல்லைங்களான்னு ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க மண்டே கண்டிப்பாக கொடுத்துருவீங்களா இல்லை இல்லை இல்லை ஆமாம் தனியாக கொடுத்தீங்கன்னாக்கா அப்புறம் இங்கே வந்து வரல அங்கே வரலம்பாங்க அதனால் கொடுத்தா எல்லோருக்கும் ஒன்றா கொடுப்போம் ஏன்னா அடுத்தது இன்னும் இன்னும் ரெண்டு கிளாஸையும் ரெடி பண்ணுங்கள் சீக்கிரம் ரெடி பண்ண அப்புறம் சொல்லுங்கள் நம்ம பார்த்துக்குவோம் பேமெண்ட்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கு

இன்றைக்கே வேணுங்களா

ரேட் கம்மி பண்ணுறிங்கன்னமா இருபதாயிரம் சொல்கிறிங்க ம் நல்லா பேசுகிறம்மா

சரி சரி நாளைக்கு போட்டு விட்டுடுறேன் அமௌண்ட்டு ஜிபே பண்ணி விட்டுர்றேன் நீங்கள் எனக்கு வந்து டிரஸ் வந்து சொன்ன டைம்க்கு கொடுத்துர்ணும் ஏன்னால் நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவேன் பேரண்ட்ஸுக்கிட்ட ம் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க சரிங்க சரிங்க மேடம் எங்களுக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுச்சின்னா முன்கூட்டியே கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள்